புதிதாக யோகா பயிற்சி செய்பவர் செய்பவர்களுக்கு என்னோடய ஆலோசனை என்ன அப்படின்னா நல்லது செய்யலாம் ஏன்னா இந்த காலத்தில் வந்து ஐம்பத தாண்டுகிறதே கஷ்டமாக இருக்குது அறுபது எழுவது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் பாட்டிங்கள் நல்லா ஆண்டு அனுவிச்சு தொண்ணூத்தெட்டில் தான் போய் சேர்றாங்கள் இப்பயும் வந்து எழுவது எண்பதில் பிறந்தவங்கள்லாம் வந்து இன்னும் தொண்ணூத்தெட்டு வரையும் நல்லா இருந்துட்டு இருக்காங்கள் நூறுக்கு மேலேயும் இருக்காங்கள் ஒரு சில பேர் எண்பது தொண்ணூறில் தான் எற இறந்து போகிறாங்க அந்த வயது வரையுமாச்சும் நம்ம கடக்கணும் அப்படின்னா இப்பத்து இருக்கிற காலத்தில் ஒரு மிஷின் லைஃப் வாழ்க்கையில் ஒரு ரோபோட்டிக்ஸ் வாழ்க்கையில் நம்ம இருக்கோம்னா நம்மள நம்மளே வந்து தனிமைப்படுத்துக்கிட்டு நம்ம நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு இது கொண்டு வர்றதில் யோகான்றது ஒரு நல்ல பயிற்சி நம்மளை நம்ம வந்து நிம்மதியாக வச்சுக்கணும் நம்மளை நம்மளே வந்து நல்லா இன்னும் நல்லா வளர்த்துக்கணும் மற்றவங்க போய் இந்த காலத்தில் எல்லாருமே வந்து தப்பான விஷயமா தான் சொல்கிறாங்க இது கரெக்ட்டு அது சரின்ட்டு யாருக்கும் ஒன்றும் தெரியிறது இல்லை அதனால் எ காலத்துக்கு ஏற்றாற் போல் சூழலுக்கு ஏற்றாற் போல் நம்ம வந்து இருந்துட்டு போகணும் கரெக்டா அப்படி இருக்கிறதுனால யாரும் இங்கே வந்து பெரிய அறிவாளியும் இல்லை யாரும் வந்து ரொம்ப இதுவும் இல்லை அவன் அவன் வந்து வாழ்க்கையில் என்ன பார்க்குறானோ அது தான் வந்து அவன் அவன் சொல்லுவான் அதனால நம்ம வந்து யோகா பண்ணுறது நல்ல பயிற்சி தான் இதனால ஆயுள் வந்து கூடும் ஆயுள் வந்து கூடுறதுனா நம்மளால் நாலு பேர் பயனடைவாங்கள் நம்ம செய்கிறோம் அப்படின்னா செய்ய விருப்பம் இல்லாதவங்கள் கூட இவ் செய்யாமல் இருந்த இவனே செய்கிறான் நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் நம்மள பார்த்து நல்ல விஷயம் கத்துக்கினால் நல்லது தானே நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம நாலு பேருக்கு உபயோகமாக இருந்தால் தானே நாளைபின்ன நமக்கு யூஸ்ஸு அதனால யோகா பண்ணுறதுல தப்பு கிடையாது பண்ணலாம் நல்ல விஷயங்கள நாலு பேருக்கு திணிக்கிறதில் தப்பே கிடையாது யோகான்றது நல்ல விஷயம் தான்